ஹலோ ஆ தம்பி எந்த ஹோட்டலுங்க அர்மதாஸுங்களா நாங்கள் ஏற்கனே சாப்பாடு சொல்லிருந்தோம் இப்போ அடுத்தாப்ல எங்களுக்கு வெள்ளை சாப்பாடுங்க அஞ்சு சாப்பாடு சொல்லி இருந்தோங்க ஆமாங்க மூக்கனூர் தாங்க வேற தக்காளி சாப்பாடு ஒரு ரெண்டு கொடுங்க ஏற்கனே சொல்லி இருந்தோம் அது பற்றாம போயிடுச்சு அதனால இப்போ அடுத்த ஆர்டர் பண்ணிருக்கோம் உங்கக்கிட்ட ஆமாங்க அதுக்கு தயிர் பச்சடி ஊறுகாய் அப்பளம் இதெல்லாம் வச்சிருங்க வடையும் வேணுங்க ஒரு அஞ்சு வடை வச்சிருங்க அப்புறம் பரோட்டா ஒரு அஞ்சு வச்சிருங்க ஆ ஆ சிக்கனையும் வச்சிருங்க சிக்கன் குருமா ஆ வச்சிருங்க வேற அமௌண்ட்டு வந்து நாங்கள் கையிலே கொடுத்துறோம் ஆ ஆமாங்க அப்புறோம் ஒரு சப்பாத்தி ஒரு அஞ்சிக் கொடுத்துருங்க ஆ சரிங்க ஆ அவ்வளோ தாங்க தம்பி